நான் பிஏ சோஷியல் படிப்பு படித்துள்ளேன் நான் வந்து தனியார் நிறுவனத்தில் இருபது வருட காலமாக தென்னு த்தில் பணியாற்றி வருகிறேன் என்னுடைய பணியை ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிந்து மக்களுக்கு என்ன மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் தேவைகள் என்ன நிர்வாகத்திலிருந்து என்ன சுலபமான கருத்துக்கள் அவர்கள் என்னென்ன எதிர்பார்க்கிறாங்க லோன் மற்ற மற்ற இது தேவைகளை நிறுவனத்தின் மூலமாக மக்களுக்கு குழுக்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு நாங்கள் உதவி செய்து வருகிறேன்